ஆ வாப்பா ஏன் சோகமாக இருக்கேனா அதை ஏன் கேக்கிற என்னோட நியூவாக இப்போ தானே ஒரு நம்பர் ஒன்று வாங்கினேன் அதை என்னோட ஆதாரோடு நான் லிங்க் பண்ண மறந்துவிட்டேன்ப்பா அதோடு இது பண்ண மறந்ததினால இப்போது எனக்கு இந்த மூவலூர் இராமாமிர்தம் ஸ்கீம் இருக்குது பார்த்தியா அது எனக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதான் பிரச்சனையாக இருக்குது ஒரே இதாக ஏன்னா அவங்க வந்து காலேஜில் என்ன கேட்டாங்கனா ஒரே நம்பர் தான் ஆதார்லேயும் இருக்கணும் இதில் பேங்க்லேயும் இருக்கணும்னு சொன்னாங்க நியூ நம்பரை நான் ஆதாரில் லிங்க் பண்ணாமல் விட்டுவிட்டேன்ல அதான் பிரச்சனையே இப்போது இப்போது எப்படி அதை திரும்ப பண்ணுறது அப்படின்றது தான் கேக்கலாம்ன்ட்டு இருக்கேன் உன் கிட்டே வா நீயா நீ கரெக்டாக சொல்லுவே இ சேவை மையம்லாம் வெச்சி ரன் பண்ணிக்கிட்டுருக்க அதனால தான் உன்ட்ட கேக்கிறதுக்கு வந்தேன் சரி நீ கடையில் இல்லைன்னு சொன்னாங்க அதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பேசலாமே அப்படினுட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அதுதான்பா எனக்கு கன்ஃபார்ம் இப்போது மந்த்லி தவுசண்ட் தவுசண்ட் எனக்கு அதனால மிஸ் ஆகுது கொஞ்சம் எனக்கு அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுப்பா ஃபார்ம் ஃபில் பண்ணால் போதுமா சரி ஓகே ஓகே ம் சரிப்பா சரிப்பா சரி நான் நியூ நம்பர் லிங்க் பண்ணுறது ஈஸி தானே ஓகே ஓகே அப்போது நீயே எல்லாமே பண்ணி கொடுத்துறியா எவ்வளோ ஆகும்னு சொல் நான் பே பண்ணிடுறேன் சரிப்பா இந்த நம்பர் தான் இப்போ தான்ப்பா சேன்ஞ் பண்ணேன் நம்பர் கொடுத்துட்டேன் பேங்க்கில் கொடுத்துட்டேன் இன்னும் ஆதாரில் லிங்க் பண்ணாதது தான் பெரிய பிரச்சனையாக போச்சு இப்போது அதில் லிங்க் பண்ணிவிட்டா எனக்கு அந்த அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும் அதான் காலேஜில் ஒரே திட்டு என்னை இப்போது கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு டூ டேஸ் லீவு இருக்குதுல்ல சாட்டர்டே சண்டேயில் அதில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க எத்தனை நாளுப்பா ஆகும் ஒன் மந்த்துக்குள்ள ஆகுமா சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து பண்ணி கொடுப்பா சரி சரி சரி ஓகேப்பா எப்படியோ சேன்ஞ் ஆனால் போதும் நம்பர் மறுபடியும் எனக்கு சரிப்பா சரி ரொம்ப தேங்க்ஸுப்பா ஆ இந்தா வர்றேன் எல்லாத்தையும் ஆதார் கார்டு இந்த இதெல்லாமே கொண்டு வந்துவிட்டேன் ம் எல்லாமே என்ட்ட தான் இருக்குது சரிப்பா சரி பார் ஆ இதோ எடுத்து தர்றேன் நீ எனக்கு அது முடித்து மட்டும் கொடுத்துருப்பா தேங்க்ஸுப்பா